வேலை செய்கிற இடத்துல பெண்களுக்கு வந்து பாலிசி போடுறாங்க அது வந்து ஒரு ஸ்கீம் மாதிரி ஒரு வருடம் ரெண்டு வருடம் அப்டிங்கிறனால மாதம் இரநூறுலேருந்து ஒரு ஐநூறுக்குள்ளே பாலிசி மாதிரி போட்டுருக்காங்க வந்து அட்ஜஸ்மெண்ட் பண்ணி போடுறான் போடுறாங்க எதுவும் ஆத்திரம் அவசரத்துக்கு எடுத்துக்கலாம்னு இப்போது கையோ காலோ வெட்டிட்டோம்னா ஏதாக அடிப்பட்டுருச்சி அப்படின்னா எமெர்ஜென்சிக்கு மாதிரி கம்பளைன்டில் கொஞ்சம் அமௌண்ட் போட்டு இந்த பாலிசியை எடுத்து போட்டு ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணுறக்கு கொடுப்பாங்க பார்த்துக்கலாம் இதே வந்து இல்லத்தரசிகளுக்கு பார்த்திங்கன்னா ஏபிஒய் அட்டல் பென்ஷன் யோஜன பென்சன் அந்த மாதிரி ஏதோ இருக்குது ஸ்கீமூ அதில் வந்து நாற்பது வயதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க அதில் என்னென்னா அதிகமாக வந்து பென்ஷன் மாதிரி இல்லாமல் இது வந்து